மேம் இப்போ நாங்கள் புதுசாக கார் வாங்கலாம்னு இருக்கோம் உங்ககிட்ட என்னென்ன லேட்டஸ்ட்டாக கார் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் இதில் எந்த கார் மேம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய எக்ஸ்பிரியன்ஸ்ல எதாவது சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓ ஓகே மேம் எவ்வளோ மேம் ப்ரைஸ் வரும் உங்களுக்கு அந்த கார் வாங்குறது ஓகே மேம் ஏன் மேம் பிரைஸ்லாம் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக எதாது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்களா மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் எனக்கு இன்னும் டூ டேஸ்ல வேணும் மேம் நாங்கள் நேர்ல வந்து எங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு நாங்கள் ஒருதாட்டி நாங்கள் கார் ஓட்டிப் பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் மேம் நாங்கள் என்ன கார் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துப்போம் இஎம்ஐயும் உண்டா மேம் ஸ்டார்ட்டிங்க்ல எவ்வளோ கட்டணும் மன்த்லி எவ்வளோ மேம் கட்டணும் ம் ஓகே மேம் நாங்கள் எங்களுக்கு தேவையான கலர் எல்லாமே இருக்குமா ம் ஓகே மேம் நான் என்ன ஏதுன்னு நாங்கள் நேர்ல வந்து பார்த்துட்டு சொல்கிறோம் மேம் ம் தேங்க்யூ மேம்